தலைமுறையிங்கும்போது தலைமுறைய இது எங்களுக்கு வந்து மிளகு ரசம் தான் அதிகம் மெயினாக வைக்கிறது மிளகு ரசம் எங்கள் அம்மா எப்படி சமைப்பாங்களோ அதே மாதிரியே எனக்கும் சொல்லி கொடுத்தாங்க மிளகாய் கரெக்டாக கம்மியாக தான் வைக்கணும் சீரகம் மிளகு சு வெள்ளைப்பூண்டு கொஞ்சூண்டு கொத்தமல்லி கருவேப்பில்லை இது எல்லாம் போட்டு நல்லா மிக்சிலவையாவது இல்லாட்டி அம்மியில வச்சி நல்லா அரைச்சி அதுக்கும் பிற்பாடு புளியை வச்சி நல்லா அரைச்சிக்கிணும் துள்ளூண்டு சக்கரை சேர்த்திக்கிணும் சேர்த்தி நல்லா நல்லா கரைச்சி விட்டு தாளிக்கும்போது மற்றது எதையுமே போட கூடாது எண்ணெய் ஊற்றி கடுகு கருவப்பில்லை மட்டும் போட்டு இந்த நம்ப அரைச்சி வச்சது எல்லாம் ஊற்றி கொதிக்க விட்டு நல்லா கொதிக்க கூடாது கொஞ்சம் முற வந்தொன்னே இறக்கி வச்சிட்டம்னா மிளகு ரசம் ரெடி ஆயிரும்